நான் போன இடம்னு பார்த்தால் பழனி கொடைக்கானல் அந்த ரெண்டு இடத்தில் கொடைக்கானல்னா ரொம்ப பிடிக்கும் அங்கே ஒரு நாள் அங்கே நாங்கள் சாப்பிட்ற இடம் பார்த்தால் அம்மா ஹோட்டல் சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் அங்கே இட்லி தான் போடுவாங்க எனக்கு அந்த இட்லி தான் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வெளியில் நாங்கள் சுற்றுன இடம்னா சூசைட் பார்க்கு குணா குகை அப்புறம் இன்னும் நிறைய தைலம் காடு மாதிரி இன்னும் நிறைய இருக்கும் அங்கேலாம் அங்கே வந்து கொடைக்கானலில் வந்து பூவோடய வாசமெல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படியே அந்த காற்றில் தண்ணீயில் எல்லா இடத்துலேயும் படர்ந்து இருக்கும் அப்போ நம்ம ரூமில் இருக்கும் போது ரூம்மை பூட்டிக்கிட்டு உள்ள இருந்தால் அப்போ எப்போவுமே இருட்டா இருக்கிற மாதிரியே இருக்கும் சூரியனெல்லாம் பார்க்கவே முடியாது அந்த டைமில் ரோட்லெல்லாம் நடந்து போனால் ஜாலியாக இருக்கும் அங்கே இருக்கிற டீலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டீலாம் பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் கீழே நின்று பார்க்கும் போது மலை ரொம்ப ரொம்ப பெருசாக தெரியும் நம்ம அந்த மலையிலேயே நின்றுட்டு மலையை பார்த்தோம்னா இன்னும் மேலே போய் கிட்டே இருக்கும் அடுக்கடுக்காக அங்கே இருக்கிற செடி கொடிகள் அப்படின்னு பார்க்கும் போது இன்னும் சூப்பராக இருக்கும் அங்கே இருக்கிற வீடுலாம் அப்படியே அழகழகாக பெயிண்டடிச்சு சூப்பராக இருக்கும் அப்புறம் சூசைட் பார்க்கில் வந்து ஒரு ஹயிட்டான டவர் மாதிரி இருக்கும் அது மேலே ஏறி நின்று பார்த்தால் அப்படியே மொத்த கொடைக்கானலும் தெரியும் அப்படியே அழகாக ஃபுல்லா வெள்ளை வெள்ளையாக பனி மூட்டமாக இருக்கும் அங்கே சோளம்லாம் அவித்து அதில் மசாலாலாம் போட்டு கொடுப்பாங்க அதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் க பழனிலன்னு பார்த்தால் காற்றாலைலாம் இருக்கும் அந்த படிக்கட்டில் ஏறி போகும் போது தான் ஜாலியாக இருக்கும் நானு என் தம்பி பாப்பா எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு குடுகுடுகுடுன்னு ஓடுவோம் ஜாலியாக போயிட்டே இருப்போம் அப்புறம் போய் சாமிலாம் பார்ப்போம் சாமி முருகர்லாம் அங்கே அழகாக இருக்கார் அதுக்கு மலை மேலே நின்று பார்க்கும் போது எல்லா வீடும் அப்படியே குட்டிக்குட்டியாக தெரியும் வெள்ளை வெள்ளையாக குட்டிக்குட்டியாக தெரியும் அ அங்கேயும் அப்படியே பனி மூட்டமாக தெரியும் பழனிலேருந்து பார்த்த கொடைக்கானல் தெரியும் நான் அப்புறம் அங்கே போடுகிற பழனி பழனியில் போடுகிற சாப்பாடும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் அங்கேருந்து இறங்கி வரும் போது ட்ரெயினில் மலையிலேருந்து இறங்கி வரும் போது ட்ரெயின் மாதிரி இரண்டு பாக்ஸ் இருக்கும் அதுக்குள்ள உட்காந்து தான் கீழே இறங்கி வரணும் அது ஐம்பது ரூபா விற்கிதான எனக்கு அதில் எங்கள் அப்பாகிட்டே நான் கேட்டதுனால் எங்கள் அப்பா என்ன என்ன மட்டும் அதில் வரவச்சாரு நான் அதிலேந்து இறங்கி வரும் போது அந்த மலையோடய கல்லெல்லாம் சரியுறது அங்கே அந்த மலையில் வளர்ந்துருக்குற கல்லு மரம் அந்த மரத்துக்குல்லாம் சாமி ஸாரீலாம் கட்டி வச்சிருப்பாங்க அங்கே கல்லு வச்சி கழிப்புலாம் பூத்தியிருப்பாங்க அப்படி இறங்கி வரும் போது தண்டவாளத்துக்கு பக்கத்தில் பூச்செடிலாம் இருக்கும் கலர் கலராக பூச்செடி எல்லாம் இருக்கும் அதெலாம் பா பார்க்கும் போது சூப்பராக இருக்கும் அதுலேருந்து வேகமாவும் இறக்குவாங்க சீறாகவும் பொறுமையாகவும் இறக்குவாங்க ஜாலியாக இருக்கும் அதுலேருந்து இறங்கி வரும் போது அப்படியே சாயிர மாதிரி இருக்கும் கீழே விழுகிற மாதிரி இருக்கும் ஆன கீழேலாம் விழவே மாட்டோம் அதுலேருந்து அப்படியே சேஃபாக நம்மள கொண்டுட்டு வந்து இறக்கிடுவாங்க அப்போ கீழே வந்து நிறைய பேருலாம் இங்கே லட்டு இதெலாம் வாங்கி சாப்பிட்டுட்டுருப்பாங்க எங்கள் அப்பாகிட்ட நாங்களும் கேட்டு அடம் பிடிப்போம் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு எங்களுக்கு அதெலாம் ரொம்ப பிடிக்கும் பொம்மைலாம் வாங்குவோம் ஜாலியாக இருக்கும் பழனி கொடைக்கானல் இரண்டுமே நான் போன இடம்னு பார்த்த இது இரண்டு தான்